பெண்கள் வந்து மீன் பிடிக்க உதவுவது எப்படின்னா வந்து இப்போ ஆண்கள் மட்டும் தான் கடலுக்கு போய் மீன் பிடிக்க போகிறாங்க ஆண்கள் வந்து மீன் பிடிக்க போகிறாங்கன்னா அவங்களால எல்லாம் சமாளிக்க முடியும் பெண்களால் வந்து பெண்களாலேயும் சமாளிக்க முடியும் அது முடியாத சில விஷயம் இப்போ பெண்களுக்குன்னு உடல் ரீதியாக வந்து சில பிரச்சனைங்க இருக்குது அதாவது பீரியட்ஸ் ஆகிறது இதாக இது கொழந்தை பிறந்துச்சின்னா இந்த மாதிரி ஒரு கர்ப்பமாக இருக்கிறது இந்த மாதிரி டைமில் வந்து பெண்கள் வந்து போக முடியாது அதாவது கடலில் வந்து சில சில ஆபத்தான இதெல்லாம் இருக்குது அது வந்து பெண்களால் சமாளிக்க முடியாது ஆண்கள்னா கொஞ்சம் சமாளிக்கிற திறமை இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஆண்கள் மட்டும் போகிறாங்க பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிறாங்க கொண்டுட்டு வர மீனை வந்து அதை விற்று அதை பணமாக்குறது பெண்களோட வேலை ஆண்கள் வந்து அவங்க கடலில் கொண்டுட்டு வர மீனை வந்து பெண்கள் அதை பக்குவப்படுத்தி அதை மீனாகவோ கருவாடாகவோ விற்று காசு காசாக்கி குடும்பத்துக்கு செலவு பண்ணுறாங்க